எனக்கு வந்து பிடிச்ச ரொம்ப பிடிச்ச கேம்னா நிறையா இருக்கு அதில் வந்து கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிரிக்கெட்டில வந்து நம்ப ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாண்டுகிட்டு டீம் பிரிச்சிக்கிட்டு அவங்ளோட ஈவினிங்கு விளையாடுறது காலையில் விளையாட போனால் சாய்ங்காலம் வரைக்கும் விளையாடுவோம் சாப்பிட்டு வந்து விளையாடுவோம் குளிக்க விளையாண்ட்டாக குளிக்கவே போக குளிக்க போகறதே அது மாரி நிறைய விஷயம் இருக்கு இங்கே கிரிக்கெட்டில கிரிக்கெட்ல தான் அதிகமாக ஒரு ஜாலியாக இப்போ ஜாலியா ஃபன்னாக பேயிட்டுருக்க வந்து கிரிக்கெட் தான் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக சண்டை வர கேம்லையும் கிரிக்கெட்ல தான் வரும் கிரிக்கெட்டை வச்சுதான் நிறையா விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் கிரிக்கெட்டு வந்து அதிகமாக ரொம்ப பிடிக்கும் சம்மர் லீவாக இருந்தாலும் லி சம்மர் லீவாக இருந்தாலும் சரி வீகெண்ட் டேவாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து அதிகமாக விளையாடுறது வந்து கேம் வந்து கிரிக்கெட் தான் கிரிக்கெட்டு வந்து கொரனா டைம்மில கூட நாங்கள் வந்து கிரிக்கெட் கேம் தான் விளையாண்டோம் அப்போ வந்து இது எதாச்சும் ஒரு ஜாலியாக எதாச்சும் டைம் ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாக்கூட கிரிக்கெட் தான் விளையாடுவோம் ஜாலியாக ஒரு பதினோரு பேர் பன பத்து பேர் இருந்தாங்கனா இந்த டீமுக்கு அஞ்சு பேர் இந்த டீமுக்கு அஞ்சு பேர் வச்சிகிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பிரிச்சு வச்சு பிரி பிரிச்சு வச்சு விளையாடுவோம் இது மாதிரி ஜாலியாக விளையாண்டிட்டுருப்போம் எனக்கு ஒன்று வந்து ரொம்ப பிடிச்ச கேம்னா அது கிரிக்கெட் தான்